எனக்கு நாவல் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நாவல் புத்தகங்கள் வந்து தற்சமயமாக ஒரு ஆனந்தாயி அப்புடினு ஒரு புத்தகம் படித்தேன் படைப்பாளர் எழுத்தாளர் சிவகாமிங்கிறவங்க எழுதுனாங்க அந்த நாவலினுடைய சாராம்சம் என்னம்னாக்க ஆனந்தாயி அப்படி ஒரு நடுத்தர வர்கத்தில் பிறந்த பெண் ஒரு ஐந்து குழந்தைக்கு தாயாகுறாங்க அந்த ஐந்து குழந்தைகள் தாய் கஷ்டப்பட்டு இவங்க வீட்லயே கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அவங்களுடைய கணவன் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கு அப்படி இப்படி சொல்லி ஊரில் இருக்கிற நிலத்தை வந்து பராமரிக்காமல் அதை வேறு ஒருத்தவங்களுக்கு விட்டுவிட்டு இந்த பெண் ஆனந்தாயி அதை ஆட்கள் வச்சு அந்த நிலத்தை உழுவதும் பயிர் செய்வதுமாக அந்த ஐந்து குழந்தைகளோட மிகவும் கஷ்டப்படுகின்ற ஒரு சூழலில் அந்த படைப்பாளர் வந்து அந்த ஆனந்தாயியை அந்த குடும்பத்தலைவியை காண்பிக்கிறார்கள் அதேபோல் வந்து வேறு இவனுடைய அந்த குடும்பத் தலைவன் அந்த ஆனந்தாயினுடைய கணவன் வந்து தன் மனைவி இருக்கின்றபொழுது இன்னோரு பெண்ணை வீட்டிற்குள்ளே அழைத்திட்டு வந்து குடும்பம் நடத்துகின்ற ஒரு அவலநிலையும் அதில் காட்டப்படுகிறது அந்த நிலையையும் அந்த குடும்பத் தலைவியானவள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய எல்லா கௌ சுய கௌரவத்தைலாம் விட்டுவிட்டு குழந்தைகளுக்காக அந்த ஐந்து குழந்தைகளினுடைய எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் என்பதுனால் அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்காக அந்த கணவன் அழைத்துக்கொண்டு வந்த பெண்ணைக்கூட கருதாமல் அதையும் ஒரு சில கட்டத்தில் தங்கச்சியை போன்று பாவித்து அந்த பெண்ணுக்கும் உதவுகின்ற ஒரு ஒரு நல்ல கேரக்ட்ரோட அந்த பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள் ஆனந்தாயி என்ற ஒரு நாவல் வந்து ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணின்னுடைய வர்க்க போராட்டமாக வாழ்க்கை போராட்டமாக அமைந்திருக்கிறது